ஏற்கனவே நான் சொன்னது மாதிரியே சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிக்காதது நான் சொன்னது வந்து உயிரியல் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கணினி தான் ஆனால் அது வந்து எனக்கே அமைஞ்ச மாதிரி இந்த இதுதான் எடுக்குணும் உயிரியல் தான் பாடந்தான் எடுக்கணுன்றது மாதிரி எனக்கு ஒரு நிலைம அது சரி நம்ம என்னதான் இருக்குணு நம்ம பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கே அமைஞ்ச மாதிரி இருந்தது தான் இந்த உயிரியல் பாடம் ஏன் தான் இதை படிக்கப்போகிறோன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இந்தப் பாடத்தை எடுத்து நான் படிச்சவொன்னே நான் என்னையே நான் அறிஞ்சிக்க ஆரம்பிச்சேன் நம்மளைய பற்றியும் தாவரங்களை பற்றியும் மனிதப் பரிணாமம் எப்படி இந்த பூமியில் வந்தது பற்றியும் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தெரிஞ்சுச்சி எனக்கு இன்றும் இதை பற்றி நம்ம தெரியுணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த ஒரு செடி வந்து பூமியிலேருந்து வ இது வளர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகுது இந்த நோய்க்கு இந்த செடியாக இந்த மூலிகையாக அப்படின்ற தெரிஞ்சுக்கறதுக்கு வந்து இந்த உயிரியல் பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு ஆரம்பத்தில் இந்த பிடிக்காத பாடம் ஏன் தான் எடுத்தோன்ற இந்த பாடத்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு இன்னும் நம்ம மனிதன்லா எப்படி இந்த பூமியில் வந்தாங்க எப்படி இது பண்ணாங்கள் அவங்களோடய பரிணாமம்லா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கறதே எனக்கு இந்த பாடத்தை வந்து ரொம்ப பிடிச்சுச்சு